வணக்கம் வாழ்த்துக்கள் நான் சென்ற மாதம் வீவோ ஒய் டுவெண்ட்டி மொபைல் ஃபோனை பூர்விகா மொபைல் ஷாப்பில் இருந்து பெற்று வந்தேன் இன்றைய காலகட்டத்தில் அனைவரும் கையில் மொபைல் ஃபோன் மொபைல் ஃபோன் இல்லாத நபர்களே கிடையாது ஏன்னென்றால் நாம் எல்லோரும் டெக்னாலாஜி வேர்ல்டில் இருந்துக்கிட்டு இருக்கிறோம் எதற்கு மொபைல் அனைத்துக்கும் மொபைல் ஸோ அப்படி வாங்கி வந்த பொருட்களில் ஒன்று தான் மொபைல் ஃபோன் த அது வீவோ ஒய் டுவெண்ட்டி எனக்கு மிகவும் பிடித்த பிடித்தமான ஒன்று பிடித்த கிரே கலர் மொபைல் அதனுடைய பேட்டன் எல்லாமே நன்றாக இருந்தது அதுவுடைய விலையும் குறைந்த விலையில் இருந்ததால் அதை நான் பெற்று கொண்டேன் அனைவரும் வீவோ ஒய் டுவெண்ட்டி மொபைலை பெற்று பயனடைய வாழ்த்துக்கள்